திருச்சியில வந்து நீர் ஆதாரம் வந்து அதிகமாக தான் இருக்குது மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ இந்த சைடு கம்பேர் பண்ணக்குள்ள அவங்கள்லாம் எழுநூறு அடி ஆழத்தில் போய்ட்டு தான் போர் போட்டு விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க இங்கே எங்கள் திருச்சியில பொறுத்த வரைக்கும் எ ஒரு இரநூறடி இரநூறடி பண்ணாலே தண்ணி வந்துடுங்க ஒரு இங்கே பக்கத்தில ஒரு அண்ண இருக்கார் அவர் வந்து போர் போர் மிஷின் வச்சிருக்கார் அவர் எவ்வளோ அடியில தண்ணி இருக்கும் அப்படின் சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட அளவுக்கு மென்ஷன் பண்ணிடுவார் நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி போரு போட்டு தண்ணி எடுத்துடுவோம் நூற்று ஐம்பது அடியிலையும் ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்கிது இங்கே ஒரு சில சிமெண்ட் ஆலைகள் வந்ததால் தண்ணி கொஞ்சம் பற்றாகுறையாகி கொஞ்சம் நீர் மட்டம் வந்து உள்ள போய்டுச்சு மற்ற படி வந்து ஏரி ஏரிக்கா ஏரியிலந்து கால்வாய் மூலயமா வரும் கால்வாய்லேருந்து அவங்க அவங்க தேவையான மோட்டர் பம்ப் வச்சு அதுலேருந்து தண்ணி எடுத்துப்பாங்கள் அப்படி இல்லைனா இப்போ பெரிய ஏரி இருக்கும் பெரிய பெரிய ஏரி இருக்குதுல்ல அதில் வந்து டேரக்ட்டாக மோட்டர் பம்ப் வச்சு வெளியில எடுத்து விட்ருவாங்க அது வந்து கால்வாய் வழியாக வந்து நீர்பாசனத்துக்கு தண்ணிக்கு வந்து திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டேம்ல ஏதாவது திறந்து விட்டால் அந்த டைம்ல வந்து வரும் இந்த தண்ணிக்கு நான் என்ன கோரிக்கையிடுறேனா மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு அடிப்படை ஒன்று வந்து தண்ணி தான் அதனால் என்னா பண்ணனும்னா மக்கள் வந்து வீட்டுக்கு வீடு தண்ணி தேங்கி வைக்கிற அளவுக்கு ஒரு அதிகமாக கூட தேவயில்ல மழை காலத்தில் ஒரு ஒரு ஒரு இருபதடி இருபதடி பள்ளத்தை வெட்டி அதில் தண்ணி தேங்குறமாரி பண்ணால் நிலத்தடி மட்டம் நீர் வந்து அதிகரிக்கும் வீட்டுக்கு ஒரு இது இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் விவசாயத்துக்கு நல்லா வளர்ச்சியடையும் அதனால விவசாயம் வந்து தண்ணி பஞ்சத்துலேருந்து மிச்சமாகி நல்ல விவசாயம் கண்டு நாடும் உள் வளரும் நம்ம மக்களும் சேர்ந்து வளருவாங்கள்